மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து வசதிலாம் நல்லாயிருக்கும் ரோடுலாம் அந்தளவுக்கு மோசமாகலாம் இருக்காது ஓரளவு நல்லாயிருக்கும் அங்கே விற்கப்படுகிற பொருளும் வந்துட்டு அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி விலையும் விலை மதிப்பும் வந்துட்டு கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கிற பொருள் நிறையாவே இருக்குது அது மாதிரி நிறையா பேர் வந்துட்டு அங்கே வந்து வாங்குவாங்க நாங்களும் வந்துட்டு அங்கே நிறையாவே வாங்கியிருக்கோம் எங்கள் உறவினரும் வந்து நிறையாவே வாங்கியிருக்காங்க அங்கே எல்லா வசதியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் அங்கே நிறையா பிரச்சினையும் இருக்குது அதல்லாம் வந்துட்டு நிறையா பேர் வந்து கண்காணித்து அதுக்கான சவால்களை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு சரி செய்யணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்து நிறையா பேர் பொது மக்கள்லாம் வந்துட்டு கோரிக்கை வச்சு அதை சரி செஞ்சால் பரவாயில்ல ஒரு சில விஷயம் கொஞ்சம் தேவையான விஷயம்லாம் பரவாயில்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கு போக்குவரத்து வந்துட்டு ஒரு சில பகுதியில் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை ஒரு மெயின் ரோட்லலாம் வந்துட்டு பரவாயில்ல உள்ளே கிராமத்துலலாம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது